சிற்பக்கலை வந்து பொதுவாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமானது அது வந்து யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது முற்றிலும் தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் அது ஏன் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது எல்லாம் வந்து கஷ்டமாகதான் நமக்குத் தெரியும் நம்ம அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கொடுக்கும்போது நம்மளால் கண்டிப்பாக அதை வந்து பண்ண முடியும் அதே மாதிரிதான் சிற்பக்கலையும் ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து பண்ணும்போது அது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அது நம்ம கொஞ்சம் நேரம் போ அதை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு டைம் ஒதுக்கி நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து பழகிடும் இதுதான் சிற்பக்கலையை வந்து நம்ம வந்து தெரிவிக்கிறோம்